எங்கள் ஊரில் வந்து ஷிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எடம் இங்கே வந்து பிரதோஷம்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அதே மாதிரி பெளர்ணமி அன் அதுவும் கிரிவலம் சுற்ற சுற்றுறது வந்து வழக்கமாக இருப்பாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து இங்கே கிரிவலம் சுட சுற்றினா அவ்வளோ நல்லது நம்ம நல்லது இதே இந்தக் கடன் பிரச்சினை தீரும் குழந்தை இல்லாதவற்கு ஒரு தீர்வாக இருக்கும் நம்ம உடம்புல நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே வந்து நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்க நம்ம ஊரில் இந்த மலை அடிவாரத்தில் ஷிவன் பக்தர்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க நிறைய பேர் அதே மாதிரி இந்த கிரிவலம் வந்து ப சுற்றினா அவ்வளோ நல்லது சுற்றி கிரிவலம் சுற்றுறதுக்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றினா அதாவது கிரிவலம் சுற்றும் போது அங்கங்கே வந்து ஒரு ஆஷ்ரமம் இருக்கும் ஆஷ்ரமம் வந்து அவர் பேர் ஆஷ்ரமம் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் இங்கேலாம் ஷிவன் பக்தர்களாக எல்லாம் இருந்தாங்க சாமிக்கு அதே மாதிரி வாயு லிங்கம் ஷிவ நந்தி விநாய முக்தி விநாயகர் சொல்லுவாங்க இதல்லாம் சுற்றுலா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது இல்லாமல் அருகில் உள்ள ஒரு பருவதமலை இருக்குது அதுவும் வந்து மலை ஷிவன் பக்தர்கள்லாம் வந்து மலை ஏறினா ஒரு நல்லது நடக்கும் இங்கே அந்த விபூதி வந்து அவ்வளோ வா அருமையான வாசனை அந்த எதுனால் குழந்தைக்கு எதுனால் உடம்பு சரியில்லனா கூடம் போட்டால் அவ்வளோ ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும் வராது அதுவுல்லாம வந்து கார்த்திகை தீபம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நம்ம திருவண்ணாமலை கோயிலில் அவ்வளோ மக்கள் வந்து அலை மோதுவாங்க அந்தக் கூட்டத்தில் நம்ம அரோகரா கோஷமிட்டு வழிபடுறது வழக்கம்